ஆ ஆ வணக்கம் கஸ்தூரி பழமுதிர் சோலைங்களா நாங்கள் இங்கே டிஎன் பாலையத்துலேந்து கூப்பிட்றேங்க பலங்கள் வேணுங்க கிடைக்குங்களா ஒரு ஆப்பிளு ஆரஞ்சு கொய்யாக்காயிங்க ஆப்பிள் எப்பையுமே இது உடம்புக்கு உடம்பு வர மாதிரி இருக்குங்க ஹெல்த்தாக அதுக்கொரு பத்துக் கிலோ பன்னெண்டு கிலோ வேணுங்க ஆரஞ்சு ஒரு எட்டுக் கிலோங்க வில க கம்மிலியேக் கொடுங்க போதும் ம் அப்புறம் கொய்யாக்கா நா நாட்டு கொய்யாக்காங்க ஒரு பாஞ்சிக் கிலோங்க ஓகேங்க எல்லாம் வில எப்படின்னு சொல்லுறீங்களா ஆ ஓகேங்க இது வில கம்மியில் என்ன நூ ஆ இது ஆப்பிள் வந்து நூற்றி இருபதுல போட்டுருங்க

ஒரு பத்துக் கிலோங்க அப்புறம் நாட்டு காயிங்க இது கொய்யாப்பழம் அது வேணா வந்து விலச்சிலே போட்டுருங்க வேறு என்னென்ன பலம் வச்சிருக்கிங்க ஆ சரிங்க அவ்வளோ வச்சுருக்கீங்களா நாளைக்கு நீங்கள் நீங்களே டெலிவரி பண்ணி நீங்களே டெலிவரி பண்ணிருவீங்களா நாங்கள் வந்து வாங்கணுமாங்க இல்லைங்க நான் நாளைக்கு நீங்களே வந்து கொடுத்தனுப்புறீங்களா ஆமாம் இன்னைக்கு நைட்டு உங்கள் கடைக்கு வந்து பார்க்கறேன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக் கூட வாங்கிக்கிறேங்க ஆ போன டைமே வந்து கொஞ்சம் அழுகுன பழம் ப போட்டுவிட்டீங்க அதான் அதனால் தான் இன்னைக்கு நைட்டு பார்க்க வரேங்க இனிமேல் நடக்காமல் பார்த்துக் ஆ சரி வந்துடுறேங்க ஆ சரிங்க ம்